நான் வந்து ஆன்லைனில் வந்து டைனிங் டேபிள் வாங்கியிருந்தேன் அவங்க எனக்கு சென்ட் பண்ணுறேனு சொன்ன டேட் வேறு ஆனால் அவங்களுக்கு எனக்கு கொடுத்த டேட் வேறு அதனால நான் கொஞ்சம் டிசப்பாயின்ட்ம ஆகிட்டேன் லேட் ஆகிடுச்சி அப்படினு சரி டைனிங் டேபிள் வந்திருச்சேன்னு பார்த்தா அதோட அந்த கார்னர்ஸ்ஸு கீழே உள்ள அந்த ஸ்டண்ட் வைக்கிற அந்த இடலாம் வந்துட்டு அப்படியே டேமேஜஸாக இருந்திச்சு கார்னர்ஸில் உள்ள அவங்க ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கரெலாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருச்சு அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியே இல்லை டைனிங் டேபிள் நான் வந்து முப்பதாயிரத்துக்கு வாங்கி இருந்தேன் ஆனால் முப்பதாயிரத்துக்கான குவாலிட்டி அதில் இல்லை கலரெலாம் ஒழுங்கா கலர் டிம்மாக இருந்தது அப்புறம் ஒழுங்காக கலர் பண்ணலை அந்த சேர்ஸில் டைனிங் டேபிள் அவங்க எனக்கு காமிச்ச டிசைன் வேறு ஃபோில் ஆனால் எனக்கு டெலிவரி பண்ண டிசைன்ஸ் வேறு அதோட அந்த டைனிங் டேபிள் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளாகவே நிற்க மாட்டேது எந்த பக்கம் வைச்சாலும் நொடிச்சு நொடிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம எப்படி பார்த்து வைச்சாலுமே அப்படிதான் இருக்குது அப்புறம் டைனிங் டேபிள் வந்துவிட்டு அந்த கரையானெலாம் அரிச்சு அந்த மாவு கொட்டும் தெரியுமா அந்த மாதிரி இருக்குது வீட்டில் உள்ள எல்லாேரும் என்ன நீ பார்த்து வாங்கின இப்படி வாங்கியிருக்க அப்படினு கேட்குறாங்க எனக்கு ரொம்ப டிசப் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சி ட அதை விட டைனிங் டேபிள் அந்த இந்த பக்கம் இருக்கிற ஓரம் அந்த ஓரெலாம் வந்துவிட்டு ஒரு மாதிரி இருக்குது உடைகிறா மாதிரி இருக்குது சேர்ஸ்ஸோட டிசைன்ஸ் நல்லா இல்லை டைனிங் டேபிளோட டிசைன்ஸ்ஸும் நல்லா இல்லை அதோட அங்கே உள்ள இன்டீரியர் பண்ண அந்த புராடெக்டும் நல்ல புராடெக்ட் இல்லை எல்லாமே வுட் மாதிரி இருக்குது